எங்கள் பகுதியில் இருக்கிற குழந்தைங்க ஸ்கூல் குழந்தைங்கள் ஆகட்டும் காலேஜுக்கு போகிற குழந்தைங்களாகட்டும் அவங்களுக்கு வந்து போட்டித்தேர்வுகள்லாம் நிறைய நடத்துகிறாங்க இந்த காமராஜர் பிறந்தநாள் விழாவாகட்டும் இல்லை சுதந்திர தின விழாவாகட்டும் குடியரசு தின விழாவாகட்டும் இதில் எல்லாம் வந்து நிறைய தேர்வுகள வந்து எழுத வைக்கிறாங்க அதுக்காக ஸ்கூலில் காலேஜுலெல்லாம் நிறைய கோச்சிங் கொடுக்குறாங்க அவங்களுக்கு அந்த ஃபாம்கள்லாம் எல்லாமே வந்து ஸ்கூலுங்கள்லேயோ காலேஜ்ங்கள்லேயோ நல்லா முறைப்படி அதை வந்து தேர்வு செஞ்சு அனுப்புகிறாங்க அந்த தேர்வுகள்ல வந்து அவங்க முன்னணியில் வரணுங்கிறத்துக்காகவும் அவங்க வந்து தேர்வு செய்யப்படணுங்கிறதுக்காகவும் நிறைய செயல் திட்டங்கள் கொண்டு வர்றாங்க கொண்டு வந்து அந்த செயல்பாட்டை வந்து நல்ல முறையில் செயல்படுத்திட்டு வர்றாங்க இதுக்கு என்ஜிஓஸுங்க இங்கே இருக்கிற என்ஜிஓஸுங்க நல்ல சப்போடிவ்வில் இருக்காங்க அவங்க தனிப்பட்ட முறையில் ஆசிரியர்கள பார்த்து கலந்து பேசி இந்த விதத்தில் இது செய்யுங்கனு சொல்லிவிட்டு ஒரு செயல்பாட்டை கொண்டுவந்து நல்லபடியாக முடித்து வைக்கிறாங்க பசங்களை வந்து ஒரு திறமைக்கு கொண்டுவந்து காட்டுறாங்க எல்லா திறமைகளையும் வளர்த்துக்கணும் பசங்க வளர்த்துக்கணுன்றதுக்காக வேண்டி என்ஜிஓக்களாகட்டும் ஸ்கூலில் இருக்கிற வாத்தியார் டீச்சர்ஸ்களாகட்டும் காலேஜில் இருக்கிற டீச்சர்ஸ்களாகட்டும் எல்லோருமே வந்து நல்லபடியாக செயல்படுத்திக்கிட்டு வர்றாங்க பசங்க நல்ல முன்னோடியாக வர்றாங்க அது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இதே மாதிரி என்ஜிஓக்களும் கடைசி வரைக்கும் நல்லபடியாக ஒத்துழைப்பு கொடுத்து ஒரு குழந்தைங்கள வந்து நல்ல செயல் திறனுக்கு கொண்டு வரணும்ன்றது மேலும் மேலும் கொண்டு வரணும்ன்றதான் எங்களுடைய விருப்பம்